நாங்கள் வந்து தோட்டம் வந்து வீட்டுக்கு முன்னாடியும் வீட்டுக்கு சைடு பின் பக்கம் இந்தாண்ட பக்கம் இப்போ வீட்டை சுற்றி நாங்க காடன் வச்சிருக்கிறோம் அந்த அதை சுற்றி பார்த்திங்கனா அந்த ரெண்டு பக்கமும் தென்னைமரம் வச்சிருக்கிறோம் ஒரு பாதாம் மரம் சப்போட்டா கொய்யாக்காய் சித்தாப்பலி பப்பாளி வாழை இந்த பக்கம் வேணா ரோஸு தக்காளிச்செடி மிளகாச்செடி அப்புறம் மல்லிப்பூ செடி எல்லாமே கனகாம்பரம் அவ்வளோதான் வீட்டை சுற்றி இதெல்லாம் வச்சிருக்கிறோம் மாடி மேலே இன்னும் எதுவும் தோட்டம் வைக்கல நாங்க மாடித் தோட்டம் வக்கணுன் ஆசைதான் ஆனால் அதுக்கு இன்னும் நாங்கள் ஏ ஏற்பாடு பண்ணலை வைப்போம் அதுவும்